தமிழ்நாட்டில் இப்போ மக்கள் எல்லாருமே வந்து அதிகமாக பேசுகிற மொழி வந்து தமிழ் தான் அதிகமாக வந்து தமிழ் தான் பேசுவாங்க எல்லாத்தோட தாய்மொழியும் தமிழாக தான் இருக்குது தமிழ் மேல் ஒரு பற்று ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்குது தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் மக்களுக்கு அதனால் வந்து அதிகம் அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் எல்லாருமே தமிழ் தான் பேசுகிறாங்க ஒவ்வொரு வேற ஊர்லேருந்து வந்து வந்தவங்க வேணா தெலுங்கு இப்போ கேரளாலேருந்து வந்தாங்கன்னால் அவங்க மலையாளம் அந்தமாதிரி பேசலாம் ஆனால் வந்து மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே தமிழ் தான் பேசுகிறாங்க இப்போ வந்து எப்படி சொல்கிறதுன்னா தெலுங்கு தெலுங்கு அப்புறம் வந்து மலையாளம் அப்புறம் வந்து ஹிந்தி இந்த மாதிரி மொழி எப்படியோ அந்த மாதிரி இப்போ வந்து தமிழையே தங்லீஷாக பேசுகிறாங்க இப்போ வந்து என்ன பண்ற அப்படீன்றத இங்கிலீஷில் டைப் பண்றாங்க அது வந்து தங்லீஷாக இப்போது வந்து எல்லாம் நிறைய எப்படி சொல்கிறது எல்லா எல்லாருமே அதை வந்து யூஸ் பண்ற மாதிரி ஆயிடுத்து தமிழ் இங்கிலீஷ் தெலுங்கு மலையாளம் கர் இது கர்நாடகா அப்புறம் வேறே என்ன ஹிந்தி இந்த மொழி எல்லாம் எப்படியோ அந்த மாரி இப்போ தங்கிலீஷ் அப்படீன்றது வந்து இப்போ வந்து தொலைபேசியில் வந்து ஒருத்தங்களுக்கு மெசேஜ் ஃபார்வேர்ட் பண்ணணும் அப்படீன்னா என்ன பண்ற சாப்பிட்டியா அப்படீன்றத தங்லிஷில் அவங்க டைப் பண்ணி அப்படி அனுப்புகிறாங்க அந்த மொழி வந்து இப்போது எல்லா இடத்துலேயும் பரவிட்டிருக்கு இந்த தங்லீஷில் பேசுகிறது தங்லீஷில் மெசேஜ் அனுப்புகிறது அந்தமாதிரி இது